எனக்கு வந்து ரெசிப்பு செய்யணும் அப்படின்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது மாடல் மாடலாக செஞ்சு சாப்பிட்னுலாம் எனக்கு ஆசைக் கிடையாது எனக்கு சத்தான சாப்பாடு சாப்பிடணும் ஸோ இப்போ சாம்பார் வைக்கோம் அப்படின்னா அந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் இருக்கணும் அந்த காய்கறியில் உள்ள சத்து ஃபுல்லாக நம்ம கொழந்தைங்க நம்ம கணவர் எல்லாரும் சாப்பிடணும் நினைப்பேன் நான் ஸோ அந்த மாதிரிதான் சாப்பாடு பண்ணுவேன் ஒரு கூழ் காய்க்கணும் அப்படின்னா கேப்பக்கூழ் காய்க்கணும் அதில் கருப்பட்டி போட்டு காய்க்கணும் எல்லாருக்கும் சத்தான சாப்பாடாக இருக்கணும் அப்டின்னு நினைப்பேன் நான் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு விரும்பமாட்டேன் அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதனாலே எதுவும் வித்தியாசமாக செஞ்சு பழகுனது கிடையாது சாப்பிட்ற சாப்பாடெலாம் உப்பு கரெக்டாக இருக்கா உரப்பு கரெக்டாக இருக்கா புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்டின்னு தான் எப்போவுமே நான் என்ன செய்வேன் செய்வேன் எங்கள் வீட்டில் இப்போ நான் என் கணவருக்கு சமைக்கேன் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து அவர்களுக்கு வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாகவும் கொஞ்சம் எப்படி சொல்வது உரப்பு கம்மியாகவும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக அதாவது சாப்பிட்றது மெதுவாக இருக்கணும் அதாவது அவர் சாப்பிடமோது இப்போது கறி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கறி வந்து நல்லா வெ வெந்திருக்குணும் அப்டின்னு நினைப்பாரு ஸோ கொழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அவரும் மொதல் நினைப்பாரு அதனாலே உரப்பு உப்பெலாம் நான் என்ன செய்யமாட்டேன் அவ்வளோவு சேர்க்க மாட்டேன் ஆனால் இஞ்சி வெள்ளை பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்களெலாம் பெரும் ஜீரகம் இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்துவேன் ஏனால் அது வந்து செரிக்கிற ஐட்டம் ஸோ நம்ப சாப்பிட்ற கொழம்பு அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுருவோம் ஆனால் அது செரிக்கிறத்துக்கு ஜீரணமான பொருள் அந்த கொழம்புல சேர்த்துருந்தா தான் சீக்கிரம் என்ன செய்யும் உடம்புலேருந்து ஜீரணமாகும் அந்த பத்து நிமிஷம் சாப்பாடை நம்ம நெனைச்சு பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உடம்புல இருக்கிற மாற்றங்களை நம்மதானே கவனிக்கணும் அப்போ நம்ம அது சாப்பாடாக சேர்க்குற பொருளை பொறுத்து தான் நம்ம உடம்புல ஜீரண சக்தி அதிகமாகும் ஸோ நான் எப்போவுமே கறி கொழம்பு வச்சுட்டா மறுநாள் ரசம் வச்சுருவேன் அந்த நாள் ரசம் வைக்கமாட்டேன் ஏனால் சாப்பிடமாட்டாங்க யாரும் கறி கொழம்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க மறுநாள் ரசம் வச்சு ஒரு கூட்டு வைப்பேன் ஸோ அது ஜீரண சக்தி கொஞ்சம் அதிகமாகும் கொழந்தைங்களுக்கு அந்த சிக்கலான சாப்பாடு மூலயமா வந்து செ செரி செரிமானம் ஆகலை அப்படின்னா அந்த ரசத்தின் மூலயமாக செரிமானம் ஆயிடும் அப்படி நான் நினைப்பேன் ஒவ்வொரு கொழம்பு வைக்கமோதும் அதில் மூலிகை இருக்கா அப்டின்னு தான் பார்ப்பேன் இப்போது ஒரு ரசமே நான் வைக்கேனாலும் ரசத்தில் தேவையான கொழந்தைங்களுக்கு தேவையான இது இருக்கா அப்படிங்கறப்ப காயம் இருக்குது வெள்ளை பூண்டு இருக்குது மிளகு இருக்குது ஸோ நமக்கு என்னென்லாம் சொல்லலாம் இந்தமாதிரி ஐட்டங்களாம் வந்து கொழந்தைக்கு நல்ல விஷயம் ஏனால் நமக்கு தனியாக கொழந்தைங்களுக்கு அதை நம்ம தரப்போறது கிடையாது மிளகுலாம் நம்ம பயன்ப்படுத்துனால் ரசத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம் மிளகு வந்து ஒல்னே கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த சளி கிளி பிடிச்சதுன்னா வெந்நி வச்சு அதில் மிளகு போட்டுக் கொடுப்பாங்க அப்படிதான ஸோ சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக என்ன செஞ்சுக்கலாம் அந்த மெளகை ரசமாக வச்சு கொடுத்துக் விடுவேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உரப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கமாட்டேன் ஏனால் வயிறு புண்ணாயிடும் அல்சர் கேஸ் வந்துருனுச்சு உரப்பு சேர்க்க மாட்டேன் உப்பு புளிப்பு எங்க மாமா டயாபிட்டீஸ்ங்கறனாலே சுகரு ச வச்சாலும் சுகரையும் கம்மி காப்பியே போட்டாலும் சுகரை கம்மியாக தான் வைப்பேன் ஏன் அப்படின்னா மாமாக்கு டயாபிட்டீஸ் ஸோ கம்மியாக பண்ணி தான் அவர்களுக்கு ஏற்றாப்புல போல நாங்கள் குடிச்சுக்குறோம் எங்களுக்கு ஏற்றாப்புல போல அவர்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தக்கன நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் என்னை மாற்றிக்கிட்டேன் ஸோ டயாபட்டிஸ் கம்மியாக இருக்கணும் சுகரை கம்மி பண்ணிதான் காப்பி குடிப்பேன் இன்னொன்ற பார்த்தோம் அப்படின்னா இப்போது சாம்பாரெலாம் வச்சோம் அப்படின்னா எல்லாம் காய்கறியும் போடணும் ஆசைப்படுவேன் ஏனால் எல்லாம் காய்கறியும் நம்ம கூட்டு வச்சால் கொழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் காய்கறியாக கொழம்புல போட்டிருவேன் நான் அந்த கொழம்புல போடம் மோது அவ்வளோ காய்கறியோடய சாறு அதில் இறங்குறதுனால நமக்கு கூட்டு கூட்டு வச்சு கொழந்தைங்க சாப்பிடமாட்டாங்களா காய்கறி இறங்குறதுனால கண்டிப்பாக கொழந்தைங்க அது சாம்பார் சாப்பிட்டாகணுமா அதனால் சாம்பாரை கொழந்தைங்க சாப்பிட்டுக்குடுவாங்க அதனாலே அவ்வளோ காய்கறியும் போட்டு நான் கொழம்பு வைப்பேன் ஸோ எப்போவுமே வந்து கொழந்தைங்களுக்கு வந்து கோழிக்கறி அதிகமாக எடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அது வந்து சூடுன்னுட்டு எடுக்க மாட்டேன் சாப்பிட்றோம் மறுநாள் வந்து அது கொழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சினைய கொண்டு வயிறு வலியை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அந்தமாதிரி கஷ்டத்தைக் கொடுக்குற சாப்பாடெலாம் நான் அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் நிறைய சாம்பார் சாதம் தான் கொழந்தைங்களுக்கு காய்கறி வேணுமேனுட்டு சாம்பார் சாதம் கற்றுக்கிட வச்சுக்கிடுவேன் அப்புறோம் நாட்டு முட்டையை விட கோழி முட்டையை தான் நிறைய பயன்படுத்துவேன் ஏனால் கொழந்தைங்களுக்கு மாமா அத்தைக்கெல்லாருக்கும் ஒத் பயன்படுனுட்டு கோழி முட்டையை தான் நிறைய பயன்படுத்தியிருக்கேன் அப்புறோம் புளி அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா புளி சாப்பிட்றதுனால மாமாக்கு அது ஆகாது ஸோ நரம்பு தளர்ச்சி இருக்கிறதுனால புளி அதிகமாக என்ன செய்ய மாட்டேன் சேர்த்துக்கிட மாட்டேன் இப்படி சாப்பாடெலாம் நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் செய்வேன் அவர்களுக்கு ருசியாக இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு பின்னாடி அந்த சாப்பாடு மூலயமாக எந்த பிரச்சினையும் வந்துடக்கூடாது அதுக்காண்டியே நான் சாப்பாடு செய்வேன் ஸோ சாப்பாடு நல்லா இல்லைனாலும் ஆனால் அவங்க உடம்புக்கு ஏற்றதாக தான் நான் எப்போவும் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அதுதான் செய்வேன் கூட்டெலாம் நல்லா வச்சால் அதை அவிப்பேன் சிலவங்க அதை அப்படியே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணனு சொல்லுவாங்க நான் பண்ண மாட்டேன் அதை அவுச்சு அதை தண்ணி இருத்தமாட்டேன் தண்ணி வத்துகிற வரைக்கும் நல்லா அவிச்சு அதுக்கப்புறோம் அதை இந்த தேங்காய் இந்த சீரகம் போட்டு பண்ணுவாங்கள்லை அந்தமாதிரி சீரகத்தை கொஞ்சம் பொடி சீரகம் அதிகமாக போட்டு நல்ல லேசா எண்ணெ தேங்காய் எண்ணெய் போட்டு ஊற்றி நல்லா வதக்கி கொடுப்பேன் ஏனால் அதை கொழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்லனாலும் அது உடம்புக்கு சத்தானது அப்புறோம் சில நேரம் இந்த முருங்கைக்கீரை எல்லாம் நல்லா அவிச்சு போட்டு ஜூ சூப் மாதிரி போட்டு கொழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அது கு அந்த பிள்ளைங்களும் குடிப்பாங்க ஸோ அது சத்தும் சூப்பும் ஆயிட்டுது சத்தும் ஆயிட்டுது இதுமாரி கறி எடுத்தாலும் அந்த கறியை அவிச்சு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு சூப் மாதிரி வச்சுக் கொடுப்பேன் ஸோ அது கொழம்பும் ஆயிட்டுது சூப்பும் ஆயிட்டுது இப்படி தான் நம்ம சாப்பாட்லையே மருந்தைக் கொடுக்கணும் சொல்லி மருந்து சாப்பாடே மருந்து மருந்தே சாப்பாடு இப்படி தான் நான் என் கொழந்தைங்களுக்கு என் வீட்டுக்காரவர்களுக்கு எங்கள் அத்தை மாமாவுக்கு இப்போ வரைக்கும் இப்படி செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு நான் தனியாக ரெசிப்பி செஞ்சுப் பழக்கம் இல்லை எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது ஸோ எப்போவும் பாரம்பரிய பழக்க வழக்க முறைகளைத்தான் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் இப்போவும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன் இவங்க அதை செஞ்சாங்க அவங்க இதை செஞ்சாங்கலாம் நான் செய்யமாட்டேன் எது கொழந்தைங்களுக்கும் வீட்டுக்கும் கொழந்தைங்க உடம்புக்கும் பிர நல்ல பிரச்சனை இல்லாத சாப்பாடாக இருக்கோ அந்த சாப்பாடைத்தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்ருக்கேன் ஸோ எனக்கு சாப்பாடு வந்து சாப்பாட்டால் வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு எந்த பிரச்சினையும் வந்துடக்கூடாது நான் நினைப்பேன் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா ஒருமாதிரி மக்கு மாதிரி இருப்பாங்க ஸோ எண்ணெயை அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் உரப்பு அதிகமாக சேர்த்தா வயிறு வலி வந்துடும் ஸோ உரப்பு அதிகமா சேர்க்க மாட்டேன் இப்படி ஒவ்வொரு விஷியத்தை பார்த்து பார்த்துதான் ஏன் கொழந்தைங்களுக்கு சாப்பாடு ஐட்டம் செஞ்சுக் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவர்களுக்கும் அப்படிதான் செஞ்சுக் கொடுத்துட்ருக்கேன் இதுதான் என்னோடய சாப்பாடோடய நான் செய்கிற சாப்பாடோடய முக்கியத்துவம்